நூற்றி அறுபத்தி ஏழு ஐயாயிரத்து நானூற்றி எழுபத்து அஞ்சு பன்னெண்டாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அம்பத்து ஏழாயிரத்து நூற்றி நாப்பத்து எட்டு ரெண்டு லட்சத்து எழுபத்து நாலாயிரத்து தொண்ணூத்ரெண்டு